ஹலோ அம்மன் ட்ராவல்ஸ் ட்ரைவர் அம்மன் ட்ராவல்ஸ் காருங்களா இவர் ட்ரைவர் ஃபோன் எடுக்கலிங்க நீங்கள் டூர் போகிறதுக்கு நாலு நாள் டூர் டூர் போகிறதுக்கு சொல்லியிருந்தது இன்னிக்கி டேட்டில் வந்து எல்லாம் எல்லாம் உக்காந்துட்டு இருக்கிறோம் ட்ரைவருக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கமாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து ட்ரைவருக்கு என்னான்னு கேட்டு கூப்பிடுங்க இல்லைனா நான் வேறே வண்டி புக் பண்ணிட்டு போகிடுறேன் என்னோட அட்வான்ஸை கொடுத்துருங்க சொன்ன டைமுக்கு கரெக்டாக வர மாட்டேக்கிறாரு இதை நம்பி நாங்கள் என்ன பண்ணுறது எல்லாம் ரெடி ஆகிட்டு உக்காந்துருக்குறோம் நீங்கள் வந்து ட்ரைவருக்கு என்னான்னு கேட்டு கூப்பிடுங்க இல்லேனால் நான் வேறே வண்டி புக் பண்ணிட்டு கிளம்பிடுறோம் நீங்கள் அட்வான்ஸை கொடுத்துருங்க